இது என்னோடய ஜாப் பற்றி பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்டர் வேலை தான் அது வந்து நம்ம ஃபோன் பண்ணி நம்ம நாக்குரிலேருந்து ஒரு வெப்சைட்லேருந்து அந்த அவங்க டீட்டெயில்ஸ்லாம் எடுத்து அவங்களுக்கு நேரடியாக கால் பண்ணி அவங்களோட எந்த எங்கே படிக்கிறாங்க எங்கே படிச்சாங்க எங்கே போய் இப்போ கரண்டில் என்ன வேலை செய்கிறாங்க இப்போ அவங்களோட எவ்வளோ சம்பளம் வாங்கிறாங்க அவங்க வேறு கம்பெனிக்கு மாறதுக்கு விருப்பமாக இருக்கிறாங்களா இல்லையா அவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் கேட்கணும் அவங்க வந்து வேறு கம்பெனிக்கு மாறதா இருந்தால் அவங்க எவ்வளோ சம்பளத்துக்கு வர தயாராக இருக்கிறாங்க அந்த டீட்டெயில்ஸ்லாம் கேட்கணும் அவங்க எந்த லொக்கேஷனில் வேலை செய்ய விருப்பப்படுறாங்க இப்போ கரண்டில் எந்த லொக்கேஷனில் இருக்கிறாங்க அது லொக்கேஷன் வேறு லொக்கேஷனாக இருந்தால் அவங்க ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு அவங்க தயாராக இருக்கிறாங்களா அது அந்த டீட்டெயில்ஸ்லாம் கேட்கணும் அதுக்கப்புறம் அவங்க வந்து என்ன என்ன மாதிரி வேலைக்கு அவங்க தயாராக இருக்கிறாங்க எந்த ரோல் எந்த பொசிஷன் அதெல்லாம் கேட்கணும் அதுக்கப்புறம் அவங்க வந்து வேறு கம்பெனிக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்டெர்வியூ ஏதாவது அட்டென்ட் பண்ணிருக்காங்களா இப்போ கரண்ட்டில் ஏதாவது ஆஃபர் வச்சுருக்காங்களா அந்த டீட்டெயில்ஸ்லாம் நம்ம கலெக்ட் பண்ணனும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு நம்ம சொல்கிற கம்பெனியில் நம்ம கொடுக்கற கம்பெனியில் அவங்க ஒர்க் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இருக்கா அவுங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுற சேலரியை விட நம்ம இப்போ கொடுக்கற சேலரி ஒத்துப் போகுதா இந்த விஷயமெலாம் பார்க்கணும் எல்லாம் ஒத்து போய்ச்சுன்னா அவங்களுக்கு இன்டெர்வியூ கோஆர்டினேட் பண்ணணும் இன்டெர்வியூ பேனல் டைமிங்க்கு பேனல் டைமிங் கேட்கணும் அவங்க டைம் கேட்கணும் இன்டெர்வியூக்கு பண்றணுது ஒரு பெரிய வேலைதான் ஸ்கெடியூல் பண்ணி அவங்க ரெண்டு பேருக்கும் கரெக்டான டைமில் ஒரு டைமை சூஸ் பண்ணி ரெண்டு பேருக்கும் இன்டெர்வியூ விர்ச்சுவல் ரவுண்டா இல்லை டெலிஃபோனிக் ரவுண்டா அதெல்லாம் பார்த்து நம்ம பேசணும் ரெண்டு பேருக்கும் ஒத்துவர டைமிங்கில் ஒரு டைம் செலக்ட் பண்ணி ரெண்டு பேருக்கும் விர்ச்சுவல் ரவுண்டா இருந்தால் அவங்க ரெண்டு பேரையும் ஒரே நேரத்தில் கால் பண்ணி அவங்க ரெண்டு பேருக்கும் இன்டெர்வியூ அரேஞ் பண்ணனும் இன்டெர்வியூ முடியுற வரைக்கும் அவங்க ஒரு ப்ரொஃபைல் எடுத்தோம்னா அவங்க உண்மையாலுமே நல்ல ப்ரொஃபைலாக இல்லை ஃபேக்கான கேண்டிடேட்டான்னு நம்ம பார்க்கணும் அது ரொம்ப முக்கியம் ஏன்னால் நிறைய நேரம் அவங்க ஃபேக் கேண்டிடேட்டிங் கூட யூஸ் பண்ணுவாங்கள் ப்ராக்சி யூஸ் பண்ணுவாங்கள் அவங்க இன்டெர்வியூ அரேஞ் பண்ணுற மாதிரி அவங்க டப்பிங் மட்டும் கொடுத்து சில நேரம் ஃபிராடு பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது அந்தமாதிரி பண்ணுறாங்களான்னு பார்க்கணும் அவங்க ரெஸ்யூம் எடுக்கும் போதே அது ஒரிஜினல் ரெஸ்யூமா இல்லை டூப்ளிகேட்டா அப்படின்ற மாதிரி நம்ம வெரிஃபை பண்ணிக்கணும் அந்த கேண்டிடேட்டோடய ப்ரீஹிஸ்ட்ரி பார்க்கணும் அவங்க எந்தெந்த கம்பெனியில் வெ ஒர்க் பண்ணாங்களோ அதெல்லாம் உண்மையான உண்மையான கம்பெனியாக இல்லை ஃபோர்ஜெரி கம்பெனியான்றதையும் நம்ம செக் பண்ணணும் அதே மாதிரி அவங்களோட அவுங்களோட இண்ட்ரெஸ்ட்டு என்ன அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்க அவங்க சொல்கிற வேலைக்கு அவங்க உண்மையிலே தகுதியானவங்களாக அதெல்லாம் அதையெல்லாம் செக் பண்ணணும் அதுக்கப்புறம் அவங்க செலக்ட் பண்ணாங்கன்னால் அடுத்த ரவுண்டுக்கு அவங்கள அடுத்த ரவுண்டு இன்டெர்வியூக்கு செலக்ட் பண்ணுறது அதிலேயும் அவங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும் அப்புறம் பர்ஃபார்ம் பண்ணாங்கன்னால் அவங்களோட சர்ட்டிஃபிக் கேட்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி அவங்க எந்த ஸ்கூல் சர்ட்டிஃபிக்கேட்ஸு அவங்களுக்கு இப்போ இப்போ எந்த வேலையில் இருக்கிறாங்களோ அந்த அதை எக்ஸ்பீரியன்ஸ் சர்ட்டிஃபிக்கேட்டு எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அவங்களுக்கு அடுத்த ப்ராசஸுக்கு நம்ம போட்டால் தான் அவங்க ஆன் போர்டிங் போக முடியும் அந்தமாதிரி பண்ணால் தான் அவங்க அடுத்த வேலைக்கு ரெடி ஆகிருக்காங்க அப்படின்றத நம்ம தெரிவிக்கிறோம் அப்படி பண்ணும் பொழுது தான் அவங்க அந்த கம்பெனியிலேருந்து பே பேப்பர் போட்டு நம்ம கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி நம்ம செய்ய முடியும் இது ஒரு கேண்டிடேட்டை பிளேஸ் பண்ணுற ஒரு சின்ன ப்ரோஸஸ் தான்